பழைய காலத்தில் வந்து வானிலை வானொலின்றது மட்டுந்தான் இருந்தது அதனால் நம்ம வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேட்கதான் முடியும் அதை நம்ம நேரில் பார்க்க முடியாது அதை ப அதை வச்சு நம்ம இதுதான் நடக்குது நாட்டு நடப்பு இதுதான் இன்றைக்கி நடைமுறை அப்படின் சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் இன்றைய சூழ்நிலையில வந்து டிவி அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி வந்ததுனால் பலரும் அதை பார்த்து நம்ம என்ன நடக்குது அப்படின்றது நேரில் பார்க்குற மாதிரியே தெரிஞ்சுக்கிறோம் அப்போ வந்து முதல்ல ஒரு சேனல் ஒரு இது மத்தரும் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா சேனலும் நிறையா மாறி மாறி வரதுனால் பல விஷயங்களும் நாடகங்கள் பல நேரடி ஒளிபரப்புன்றதுனால் பலதும் ஆலயங்களில் நடக்கிற சந்ததிகள் சட்ட சபையில் நடக்கிற விஷயங்கள் பல இது விஷயங்களும் நேரில் நம்ம போய் பார்க்குறதுக்கு பதிலாக வீட்டில் இருந்தே நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இதனால ஊட ஊடகத்துனால் தொலைக்காட்சியினால் நமக்கு பல விஷயம் தெரிகிறது அந்த காலத்து வானொலியில் கேட்க மட்டும்தான் செயல்பட்டோம் இப்போ வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த நேரமும் இருந்தாலும் நம்ம அந்தந்த என்னென்ன இடத்துல என்னென்ன நடக்குது பிடிக்கிதுன்ற விஷயத்தை உடனுக்குடன் அப்பப்போ தெரிஞ்சுக்கிறோம் அது இதனால் இந்த மாற்றம் இருக்கறதுனால் நாட்டுக்கும் நல்லது ஜனங்களுக்கும் நல்லது பல விஷயங்கள மக்கள் நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறோம்